என் ஊர் மூக்கனூருங்க மூக்கனூர்லேருந்தே வருஷா வருஷம் ஓதிமேனன்னு ஊர் இருக்குது அங்கே எங்கள் ஊர்லேருந்து ஓதிமேனிக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோ மீட்டர் இருக்குதுங்க அங்கே வண்டி பிடித்து தான் போவோம் ஒரு பத்து ஐம்பது பேர் ஒன்றா சேர்ந்து போவோம் அங்கே போய் அங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் போகும் போது ஏதாவது டிஃபன் எதுவும் செஞ்சுகிட்டு போவோம் அங்கே போய் அதை சாப்பிட்டு மெதுவாக படிக்கட்டில் ஏறுவோம் படிக்கட்டு ஏறிட்டு அங்கே ப பக்கத்தில் சைடில் அந்த பக்கம் இந்த பக்கம் எதுனா மூலிகை இருக்கும் செடிகள் இருக்கும் அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு போவோம் போய் மே மேலே மத்தியானம் மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கு பூஜை செய்வாங்க அங்கே அழகா சாமிக்கு அலங்காரம் செஞ்சு முருகன் சாமி அது வந்து முருகன் வந்து அஞ்சு சில அஞ்சு தலை ச ச அஞ்சு தலை இருக்கும் சாமிக்கு அந்த நல்ல ப அலங்காரல்லாம் பார்க்கும் போது நல்லா சூ சூப்பராக இருக்கும் அப்புறோம் மத்தியானமெலாம் சாப்பாடு போட்டு அங்கே ம அப்போ பக்கத்தில் அந்த மலையில் சுற்றி பார்க்கும் போது அங்கேருந்து பார்த்தா கீழே எல்லா ஊரும் தெரியும் முக்கியமாக பண்ணாரி டேமு தெரியும் பாவானிசாகர் டேமு தெரியும் பார்த்துட்டு ஒரு ஒரு ர ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு சாய்ந்திரோம் ஒரு நாலு மணி அஞ்சு மணியாவும் மெல்ல மெதுவாக இறங்கி வருவோம் இறங்கி வந்து கீழே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறோம் வீட்டுக்கு வந்துருவோம்